உலகில் உள்ள எல்லாத்துக்கும் மூத்தமொழின் தமிழ்மொழி கருதப்படுகிறது அப்பேற்பட்ட தமிழ்மொழி இப்பொழுது வடமொழியான ஹிந்திக்கும் இங்கிலீஷ்ஷுக்கும் அடிப்பட்டு இப்போ தற்போதைய நிலமை தமிழ்மொழி பின்தங்கிதான் உள்ளதுன்னு என்னோடய கருத்தை அதாவது ஒரு அந்த ஆதி காலத்திலருந்து இப்போ வரைக்கும் உள்ள தமிழ் மக்கள் பின்பற்றக்கூடிய மொழிய கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அது ரொம்ப கம்மிதான் அதிலிருந்து படிப்படியாக தமிழ்மொழி வந்து குறைந்து கொண்டுதான் வருகிறது என்று என்னோடய கருத்து அதாவது ஒரு கல்வெட்டுக்கள் பார்க்கம்போதும் சிற்பங்கள் பார்க்கம்போதும் தமிழ்மொழியில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா இவ்வளோ ஹேண்டு இருக்கா அப்படிங்கிறத அப்போதான் நம்மளுக்கு ஆச்சரியக்குரியதுக்கான ஒன்றா இருக்குது மற்றபடி தமிழ்மொழியிங்கும்போது அ ஆ இலருந்து க கா கி வர அது எல்லாமே நம்ம நார்மலாக படிக்கிறது அதுவே இப்போது சைன் லாங்குவேஜாக தமிழ் இப்போலாம் நாங்கள் ஹிந்தியும் படிக்கலாங்கிற ஆஃப்ஷன் வச்சதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜை விட இப்போ எல்லாரும் ஹிந்தி இங்கிலீஷ் இது ரெண்டுக்குதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்றைக்குமே ஆதிகாலத்திலயும் சரி எல்லாத்துக்குமே மூத்த மொழி தமிழ்மொழி சங்க இலக்கியங்கள்தான் இப்போ வரைக்குமே ஆனால் பேசப்படுகிறது கோபுரங்கள் கோயில் கல்வெட்டுக்கள் மாபல்லபுரம் எக்ஸாம்பிள்க்கு மாபல்லபுரம்லாம் மிகப்பெரிய தமிழ் இருக்கட்டும் தமிழ் கல்வெட்டுக்கள் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனாலும் என்னதான் தமிழை வந்து தமிழ் தமிழ் எல்லாருமே சொன்னாலுமே தமிழ்மொழியை நேசிக்கக்கூடிய ஆங்கிலேயர்களாக ஆங்கிலேயர்களாக இருக்கலாம் இல்லை மற்ற ச நாட்டுடையவர்களாக இருக்கலாம் தமிழ்மொழியை பெருமையாகத்தான் பேசிக்கிறாங்கள் ஏன்னா தமிழ்மொழிங்கிறது இருக்கிறதுலே கஸ்டமான மொழி தமிழ்மொழிதான் அதை படிக்கணும் அந்த நாக்கை சுலட்டி ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தத்துக்குரியதாக மாத்துகிறதே தமிழ்மொழிதான் நம்ம கூறப்படுகிறது தமிழ்மொழி என்னதான் பின் தங்கினாலுமே அது எப்போதுமே உலகில் உள்ள எல்லோருக்கும் மூத்தமொழியாகத்தான் கருதப்படுகிறது தமிழ்மொழி தமிழ்மொழியை பொருத்தமட்டில் சிறு குழந்தைங்கள் பிறந்தவுட டேடிங்கிற வார்த்தையவிட அப்பா அம்மாங்கிற வார்த்தையும் நாக்கு சுழல சொல்லி கொடுப்பது தமிழ்மொழியாகும் அதில் தமிழ்மொழி வந்து எப்போதுமே மற்ற மொழிய கம்பேர் பண்ணும்போது தமிழ்மொழி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போதைக்கும் ஹிந்தி முக்கியத்துவத்தில் இருந்தாலுமே எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைலி தாய்மொழியாக தமிழ் கருதப்படுகிறது பல பிர பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கொஷின் பேப்பர் ஹை லெவலாக இருக்கட்டும் இங்கிலீஷ் தமிழ்ங்கிற ஒரு பேப்பர் என்னைக்கு கொண்டு வரப்படுதோ அன்னைக்குதான் தமிழ்மொழி எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது என்னோடய மனநிலை நன்றி